கல்லூரிகள் பள்ளிகளில் வந்துங்க நம்ம எனக்கு வந்து ஓவியங்கள் வரைய கொஞ்சம் உதவும் நல்ல ஒரு கல்லூரிகள் இருந்ததுங்க நான் வந்து அதை வந்து அவ்வளோவா முயற்சி எடுத்துக்கலைங்க அதனால் வந்து அவ்வளோக்கா வந்து என்னால் ஓவியங்கள் பண்ண முடியாததால் நான் வந்து ஒரு தொழில் வந் இது சம்மந்தமாக ஏதோ ஒன்று ஒரு சொல்றதுன்னா பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா கம்பெனிகள் அதிகமாக இருக்குதுங்க அந்த கம்பெனியில் போயி நம்ம வந்து அந்த ஓவியங்கள் மாதிரியே வந்துங்க அப்படி ஓ அந்தமாதிரி நான் ஸ்டிக்கர் ஒட்டிப் பழகுனேனுங்க அந்த கம்பெனிலேருந்து குறைகூறக்கு ஒன்றும் இல்லேங்க ஏன்னால் நம்ம அந்த ஓவியங்கள் வரையமுடியலேனாலும் அவங்க கொடுத்த ஸ்டிக்கர் உள்ளே பார்த்திங்கன்னா அதே ஒரு ஓவியமாகத்தான் இருந்ததுங்க எனக்கு அதனால வந்து இந்த லட்சியத்தை வந்து நான் முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வைத்து உள்ளேனுங்க அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறப்ப நீங்கள் பார்த்திங்கன்னா அதாவது அந்த பள்ளி கல்லூரிகள்லேலாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஓவியங்கள் மாதிரிதான் இருந்ததுங்க அதைவந்து நாங்கள் கம்பெனிலேருந்து நான் அதை கற்றுக்கிட்டேங்க அவற்றை வந்து நானுங்க அடைய எப்படி திட்டமிடறனுன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இன்னும் அதாவது இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம்தான கற்றுக்கிட்ருக்குறோம் கல்லூரி படிப்புலேலாம் நம்ம கற்றுக்க முடியாத சூழ்நிலை வந்ததுனால இதில் வந்து நம்ம வந்து எப்படியாவது ஸ்டிக்கர் ஒட்டிப் பழகி நம்ம வந்து அந்த லட்சியத்தை நம்மளாக தனியா ஒரு எப்படியாவது நம்ம தனியாக் ஒரு கம்பெனி வச்சாச்சு இந்தமாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம வெளிநாடு எல்லாம் அனுப்ப வேண்டிய ஒரு திட்டம் இருந்ததுங்க என் மனசுக்குள்ளாரே அந்த ஆசையை தான் நான் இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேணுங்க அதாவது பனியன் கம்பெனியில் ஸ்டிக்கர் ஒட்டி என் லட்சியத்தை எப்படியாச்சும் சாதிக்கணும்னு என் மனதுக்கு சொல்லுதுங்க